பாரம்பரிய நிகழ்ச்சிகள் என்று பார்த்தால் கரகாட்டம் கரகாட்டத்தில் வந்து கரகத்தை தலையில் கட்டிக்கிட்டு கா காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஜலுக்கு ஜலுக்குனு அந்த சத்தமும் அந்த நடனமும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் மயிலாட்டத்தில் பார்த்தா மயில் பொம்மையை செஞ்சு மயில் றெக்கை வச்சுக்கிட்டு ஊரே ஒரு ஜெகஜோதியாக சந்தோஷமா இருக்கும் அந்த மயிலாட்டத்தை பார்க்குறதுக்காகவே பல பேர் பல ஊரில் இருந்து வருவாங்க ஒரு ஊரில் திருவிழா நடந்தால் அதே மாதிரி தெரு கூத்தில் வந்து பெரிய துணியை திரையா கட்டி அவர்களும் நிறையா துணி கட்டி ஆண்களெல்லாம் பெண் வேடம் அணிஞ்சு அவர்களுக்குள்ள தெருக்கூத்து நடனம் ஆடுவாங்க நிறையா ஜுவல்லரிஸ் போடுவாங்க நிறையா நகைங்கள் போட்டுக்கிட்டு இதே இதாக ஒரே ஆடம்பரம் மாதிரி தான் எந்த ஒரு விழாக்கள் நடந்தாலும் கலாச்சாரத்தை மறக்காமல் அவர்களோட பழைய பண்பாட்டிலே தான் அவங்க இது பண்ணுவாங்களே